திருமண நிகழ்ச்சி என்றாலே குத்து சாங்கு இப்போ வந்து எல்லா வந்து சொந்த பந்தங்களும் ஒரு இடத்துல சேர்கிறோம் எல்லா கஷ்டத்தையும் மறந்து அந்த இடத்துல இருக்கணுன்னா ஒரு ஒ ரொ ரொ ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தால் தான் சொந்த பந்தத்தை பார்க்குறோம் அதனால் அவங்கக்கிட்ட பேசிட்ருந்தால் ஒரு மகிழ்ச்சி திருமண நாளில் வந்து அதே பார்த்திங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க அதில் வந்து சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி ஆடுங்க அதில் பாட்டுனாக்ல விஜய் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு வந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமேன்ற பாட்டுக்கு வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்லா ஆடுவாங்க அத பார்த்து நல்லா வயிசா இருக்கிறவங்க வயிசானவங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு போடுவாங்க அதில் ஆர்கெஸ்ட்ராவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே இருந்து ஆடுறத்துக்கு வருவாங்க அவங்க ஆடுறத வந்து ரொம்ப ஜாலியாக பார்ப்போம் சில பாடல்கள் வந்து பார்க்கக்குள்ள சோகமாக பாட்டுனா கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கும் நல்லா குத்து சாங்குங்க போட்டாங்கள்னா ரொம்ப நல்ல விரும்பி கேட்பாங்க ஜெனங்க வந்து அதே டைம் பார்த்தாக்ல ஃப்ரெண்ட்ஸிப்பு சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் வந்தாங்கன்னா அவங்கள பார்க்கக்குள்ள நம் மனசு வந்து அமைதியாக இருக்கும் விழாக்கள் நல்லா நடக்கும் அந்த விழாக்கள்ல வந்து எல்லோரையும் பார்த்த ஒரு மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது வந்து பார்த்தாக்ல இன்றைக்கி வந்து ஹையோ ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரையும் பார்த்தோம் ரொம்ப சந்தோசமான இருந்தோம் அடுத்த முறை நம்ம பார்க்க முடியுமோ முடியாதோ இந்த திருமண நாள் பண்டிகை இது மாதிரி வந்தால் மட்டும் தான் அந்த சொந்த பந்தத்தை எல்லாம் நம்ம மீட் பண்ண முடியும் அதனால் வந்து பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க வந்து ஒரு அவங்க வந்து ஆர்கெஸ்ட்ரா போட்டாங்கள்னா ஒரு ம்யூசிக் அவங்க வந்து இப்போ பார்த்திங்கன்னா கேரளா ம்யூசிக் வரும் அதுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து ஆடுவாங்க நம்மளும் ஆடணும் போல் தோணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள மறந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து மறுபடியும் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ட்டு ஏ ஜாலி என்ஜாய் பண்ணுவோம் அது அப்போ வந்து நம்மள மீறி நம்ம ஆடணுன்றது ஒன்று தோணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரையும் பார்க்குறோம் எல்லோரும் பேசுகிறோம் அன்றைக்கி வந்து திருமண இந்த திருமண நாள நம்ம வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சந்தோசம் இது தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று